எங்கள் செடியை ஆரம் ஆரோக்கியமாக இருக்கே என்னென்னா பாட்டிகிட்ட அம்மாகிட்ட அப்பாகிட்ட எல்லாத்தையும் போய் கேட்போம் என்னென்ன வேணும் என்னென்ன பொருட்கள் என்னென்ன தி பொருட்கள்லாம் வச்சு பண்ணால் எப்படி செடி வளரும் அதே மாரி தான் கேட்போம் அவங்க சொல்கிறது அவங்க எப்போதுமே சொல்கிறது இந்த சாண் மாடு போடுறது அந்த சாணி அதுக்கப்புறம் முட்டை தோடு முட்டை இந்த மாதிரி வேஸ்ட்டான திங்க்ஸ்லாம் எடுத்து அந்த இதுக்கு போட்டம்னால் கொஞ்சம் செடி நல்லா முளைக்கும் அப்படின்னு சொல்வாங்க அந்த செடி முளைக்க முளைக்க கொஞ்சம் காய் காய்லாம் முளைக்கும் அந்த காய்லாம் வச்சு நிறைய பேருக்கு வச்சு கொடுப்போம் அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய வ பெருசு பெருசாக வளரும் அந்த மாரி நல்லா இருக்கும் பெருசு பெருசாக வளர்ந்து அதில் காய் கனி எல்லாம் தந்தோடன்னே அதெல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்றது அதெலாம் அதுக்கப்புறம் என்ன என்னதுலன்னா முருங்கக்காய் மரம் அதுக்கப்புறம் மாங்காய் மரம் இந்த மாதிரிலாம் நிறைய இது காய் தரும் அதெலாம் நான் எங்கேயும் காய் விற்கலாம் கொடுப்போம் அதுக்கப்பறம் அம்மா அப்பா அம்மாகிட்ட எப்படி எப்படி விதைக்கணும் என்னென்ன பொருட்கள்லாம் போட்டால் எப்படி செடி வளரும் அந்த மாதிரிலாம் கேட்போம் எப்படி எப்படிலான்னா அந்த முட்டை தோல்லாம் போடுனோம்னா அது எல்லா செடிக்குமே போடலாம் அந்த சாணி எதில் எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் என்னென்ன எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அம்மி அந்த அந்த இது சில நேரத்துக்கு அந்த காக்க இல்லைனா எதாவது வந்து லைட்டாக கொத்துனால் கூட அணில் எதாட்டு கொறிச்சினா கூட அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாங்காலாம் அணில் கோ அந்த இதை இதை கொறிக்க கொறிக்க அந்த மாங்காய் நல்லா இருக்கும்பாங்க அதனால் அந்த மாங்காவை சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி செடிங்களுக்கு அந்த மாதிரி இது அதுக்கப்பறம் எப்பட்லாம் வளரும் எப்பட்லாம் எதுன்னு சொல்லி இந்த இதுக்குன்னு ஒரு டாக்டர்ஸ்லாம் வருவாங்க இந்த மரத்தை இதுக்கு சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா அதுக்கெலாம் பார்க்கறக்காண்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க